ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேடம்

சரிங்க மேடம் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் எலெக்ட்ரிஷியன் தான் சொல்லுங்கள் ஆ ஆ சரிங்க மேடம் ரைட் மேடம் சரிங்க மேடம் பண்ணிக்கலாம் மேடம் வீடு ஃபுல்லாகவே பண்ணணுமா சரிங்க மேடம் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் மேடம் நீங்கள் பொருள்லாம் எங்கே மேடம் வாங்கப் போகறீங்க இல்லை நாங்கள் கடை இல்லை நாங்கள் எலெக்ட்ரிஷியன் மட்டும்தான் நீங்கள் இங்கே பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதா எலெக்ட்ரீஷன் ஷாப் இருந்தாலும் நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது எலெக்ட்ரீஷன் ஷாப் இருக்கா ஆ இல் அந்த கடையே நல்ல கடை தான் நீங்கள் அங்கேயே கூடம் வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்துவிட்டு உங்களுக்கு வேலை பார்த்துத் தரேன் ஒயரிங் பண்ணி முடிச்சுத் தரேன் ஆ கண்டிப்பாக நல்லா பண்ணித் தருவேன் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு வீடோடைய ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்து அமௌண்ட் இருக்கும் ஒயரிங் பண்ணுற அதை பொறுத்து நான் அமௌண்ட்டு சொல்லுறேன் நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் ஒர்க்கு நல்லா இருந்தால் நீங்கள் அமௌண்ட் பணம் கொடுங்க சரிங்க மேடம் ஒயரிங் இப்போ எல்லாமே மாற்றுற மாதிரி இருக்குமா நான் ஒரு தடவை வந்து வீட்டில் பார்த்துட்டு எது எதுல்லாம் அங்கே கரெக்டாக இருக்குன்னு நான் செக் பண்ணிவிட்டு அதற்கப்பறம் உங்களுக்கு பொருள் எழுதிக் கொடுக்கவா ஆமாம் ஆமாம் வீட்லாம் தெரியும் அதான் ஒயர் போயிருக்கான்னு தெரில இப்போ ஏதாவது மழை டைம் ஏதாவது ஷாக்கிங் ஏதாவது வந்துருக்கும் ஷார்ட்டாயிருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு நான் எங்கெங்கல்லாமும் ஒயரு போயிருக்கு வேறு ஏதாவது பெருசாக ஏதாவது இருக்கான்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுறேன் அதற்கு தகுந்தமாதிரி நான் பொருள் எழுதி கொடுக்குறேன் நான் முன்னாடியே எழுதிக் கொடுத்து அந்த பொருள் வீணாயிடுச்சுனா என்ன பண்ணுறது அதற்காக தான் சரிங்க மேடம் நான் சொல்லுறேன் அதற்கப்பறம் நீங்கள் பொருள் போய் வாங்கிக்கோங்க அட்ரஸ் அட்ரஸ் சொல்லுங்கள் மேடம் உங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ் சொன்னீங்கன்னா அங்கே வந்து நான் பார்ப்பேன் சரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்களேன் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நான் நான் வந்து வேலை வேலையாக இருக்கேன் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிறுங்க சரிங்க மேடம் சரிங்க வைக்கிட்டா நன்றி